ஹலோ யாருங்க சொல்டா ம் நல்லாயிருக்கேன்டா நான் கொடைக்கானலில் இருக்கேன்டா ஒரே ரொம்ப டயடாயிடுச்சு இப்போதான் வேலைக்கு வேறு கூப்பிட்டு விட்டாங்க கிளீன் பண்ணுறதுக்கு சரி நானும் அப்படியே கிளீன் பண்ணுறதுக்குடா ம் ம் ம் சும்மா இந்த மண்டபம் இந்த மாதிரிலான் கிளீன் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அது ஆனாலும் ஒரு காலையில் போய்விட்டு சாயங்காலம் வர மாதிரி நடுவில் மட்டும் கொஞ்சம் சாப்பாடு டைம் அவ்வளோதான் ம் ஒரு நேற்று நான் வேலை வேலைக்கு போனதுக்கு ஆறுபா கொடுத்தாங்க ஆறாயிரம் கொடுத்தாங்க அது ஒரு பெரிய மண்டபம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ பத்து பதினோன்று கொடுப்பாங்க இல்லை இல்லை கூட ஃப்ரெண்ஸுங்க நேற்று போனது பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு பேர் போனோம் அதே மாதிரி இப்போ டேய்லியும் எனக்கு காலம்பறயே வரும் இது மாதிரி வாங்க வேலை செய்யறதுக்குனு சொல்லுவாங்க நானும் தெரிஞ்ச பசங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு போவேன் ஒரு நாளைக்கு ஒரு மண்டபம்தான் அது எப்படியும் வாரத்துக்கு பார்த்தினா எப்படியும் ரெண்டு மண்டபம் போயிடுவோம் வாரத்துக்கே ரெண்டு மண்டபம் போயிடுவோம் அதுலையும் பாதி பேர் வர மாட்டானுங்க பாதி பேர் டயடாருக்குனு பாதி பேர் லீவ் போட்டிருவானுங்க அப்புறம் நான் வேறு ஃப்ரெண்ஸ் போய் தேடணும் அதையே நான் ஒரு வேலையாக வைச்சுருக்குறேன் அப்புறம் அவங்கள் டீ வாங்கி கொடுக்குணும் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குணும் அதுலையே இப்போ எனக்கு ஆறுபா சம்பளம் தரங்கனா அதிலயும் ஒரு ஆயர்ரூவா நான் அவர்களுக்கு நான் செலவிடறேன் மிச்சம் ஐயாயிரரூபா இந்த ஐயாயிரரூபா தான் நான் வச்சுக்கிறேன் ம் அது கூப்பிடுவாங்க இப்போ கொடைக்கானலில் பக்கத்து ஊர் இருக்கும் பார்த்தியா அந்த மாதிரி பழனி தேனி அந்த மாதிரி கிடைக்கிற ஊருக்கு போவேன் ஆனால் போகிற செலவு வர செலவு எங்களோடது சம்பளம் மட்டும்தான் அவங்க தருவாங்க ம் கொடைக்கானலில் அது ஒரு வில்லேஜ் கிராமம் தான் பட்டு எங்களையும் வேலைக்கு கூப்பிடுவாங்க நான் பாட்டுக்கு போய்ட்டு வந்திடுவேன் இல்லை இல்லை மண்டபம் மட்டும் பண்ண முடியாது மண்டபம் அப்பறம் காலேஜு எது வேணாலும் சொல்லலாம் என்ன கிளீனிங் வேலை தானே கிளீன் பண்ண கூப்பிட்டா போயிட வேண்டிதுதான் ஆனால் சம்பளம் மட்டும் கொஞ்சம் போட்டு தந்தால் பரவாயில்லை ம் பண்ணுவேனே அதெல்லாம் கிளீன் பண்ணுவேன் ஆனால் அதிகமாக கிளீன் பண்ணியிருப்பது மண்டபம் தான் அதிகமாக கிளீன் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்தா கோவில் கிளீன் பண்ணியிருக்கோம் ஆ ஆமாம் ஆ அது போய் பண்ணுவோம் கூப்பிட்டாங்கன்னா போவோம் நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஆனால் வர மாட்டானுங்க சரி பாதிலேயே கூப்பிட்டு போக வேண்டியது தான் அப்புறம் அவங்க சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம் ஆனால் கோயிலுக்கு போகும் போது சாப்பாடு அவர்களே போட்டிருவாங்க அதுக்கு நான் செலவு மண்டபத்துக்கு போனால் நான் வாங்கி தரணும் பசங்களுக்கு ஆனால் கோவில்ன்னால் அவங்க அன்னதானம் போடுவாங்க நாங்க சாப்பிட்டுக்குவோம் அதுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் போகும் போது பஸ்ஸு பிடிச்சி தான் போகிறோம் அதனாலே பிரச்சனை இல்லை பைக்லையும் பஸ் பிடிச்சி போவோம் ட்ரைன்லையும் கூட போயிருக்குறோம் நல்லா ஒட்டுக்காத்தான் இருப்போம் எப்போதுமே தனி ரூம் இருக்குது இருக்குது தனி ரூம் இருக்குது ஆனால் யாரும் தனி தனி தனித்தனியாக போய் இருக்க மாட்டோம் எல்லோரும் ஓட்டுக்காவே இருந்துக்குவோம் அதுதான் வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆ சரி